சொல்லுங்கள் ஆ கேட்குது சொல்லுங்கள்

நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை வேற யாராச்சும் சொன்னாங்களா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு எதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படினு நீங்கள் நினைக்கிறீங்க இயல்பாக இருக்க முடியல அப்போ எதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்குள்ள அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்களா அந்த மாற்றங்கள் எதனால வருது அப்படின்ற காரணம் யோசிச்சிருக்கீங்களா இங்கே எல்லாருக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது தான் அது எல்லாருமே சால்வ் பண்ணுறது ஈஸி கிடையாது அதனால்தான் சில பேர் இந்தமாரி கவுன்சிலிங் வரீங்க நீங்கள் இங்க கவுன்சிலிங் வரும்போதுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றத நினச்சிக்கிட்டுதான் வரீங்க உண்மையிலே உங்களுக்கு பிரஸர் ஒன்றும் கிடையவே கிடையாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் இங்கே பிரச்சனைன்னு ஒன்று எப்போதுமே கிடையாது ஆனால் நம்ம வந்து க்ரியேட்டிவ்வாக ஆர்டிஃபிசியலாக உருவாக்கி வச்சிருக்கோம் இப்போது இருக்கிற சொசைட்டியில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அந்தமாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வெளில வரணும் அப்படினு நினச்சீங்கன்னா முதல்ல இருக்கிற ப்ராப்ளத்திலேருந்து வெளில வரணும் ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல லைஃப்ல அது என்ன ப்ராப்ளம் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்களேன் ஸோ இப்போ எக்கனாமிக்கல் இஷ்யூ எல்லாருக்குமே எக்கனாமிக்கல் இஷ்யூ இருக்குது ஆ அப்போது எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது தானே உங்களுக்கு மட்டுமா இருக்குது ஸோ இப்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படினா இப்போ நான் என்ன பண்ணுனா அது குறையும் எந்தமாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னால் உங்கள் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் குறையிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது நல்ல வேலைக்கு அப்போது நீங்கள் அதுக்கும்ல ட்ரை பண்ணனும் அப்போது இருக்கிற வேலையை விட்டுட்டு உடனே அடுத்த வேலைக்கு போய்விடகூடாது இருக்கும்போதே நம்ம அடுத்த வேலை என்னன்றதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணனும் இல்லை பார்ட் டைமாக வேற ஏதாச்சும் கிடைக்குமானு பண்ண ட்ரை பண்ணனும் அதெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் சால்வ் பண்ண முடியுமா வேற சைட்ல மணி ஏர்ன் பண்ண முடியுமா உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா காளிதாஸ் ஆகலை அப்போது என்னென்னா உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது உங்களோடய ஓன் டைம் இருக்குது நீங்கள் டைம் தாராளமாக டைம் எடுத்து இன்னமும் முயற்சி பண்ணி இன்னும் நல்லா வேலைக்கெலாம் போகலாம் இன்கேஸ் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்கள் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஆட்டமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் ஒன்று இருக்குது நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களோடய ஓன் ப்ராப்ளம்னு நினைச்சி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னால் அது எப்போதுமே சால்வ் பண்ண முடியாது பட் இருக்கிற ப்ராப்ளம் தனித்தனியாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோடய ப்ராப்ளம் வந்து டிவைட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளஸுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை முதல்ல தேடுங்கள் அதெல்லாம் நீங்கள் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா இல்லை உங்களுக்கு மேலே இன்னும் கவுன்சிலிங் வேணும்னு நினச்சிங்க அப்படினா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள் நாகப்பட்டினத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது வந்து பாருங்கள் ஓகேவா